மேம் நாங்கள் விழுப்புரத்திலேருந்து நிரோஷா பேசுகிற மேம் மேம் இது தேவிபாலா ரெசிடன்சிங்களா மேம் ஃபுட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும் மேம் எனக்கு வந்து மட்டன் பிரியாணி வேணும் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வேணும் இன்றைக்கி வந்து உங்கள் ஹோட்டலில் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை இருக்குங்களா ஓகே மேம் வேண்டாம் மேம் எனக்கு மட்டன் பிரியாணியும் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் போதும் மேம் எவ்வளோ காஸ்ட் ஆகும் மேம் ஓகே மேம் இது எப்படிங்க மேம் ஜீபே பண்ணலாங்களா இல்லை கேஷு கொடுத்து அனுப்பலாங்களா வீட்டுக்கு டெலிவரி பண்ணக்குள்ள அது கொடுத்து அனுப்பலாங்களா ஓகே மேம் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணுறோம் மேம் ஓகே மேம் அட்ரெஸ் சொல்லுட்டுங்களா மேம் நம்பர் டென் எஸ்எஸ் இல்லம் தாழம்பூ ஸ்டீட் ஏஎன்எஸ்டிசி நகர்

இன்னொரு டைம் ஒரு டைம் சொல்லுட்டுங்களா மேம் ஓகே மேம் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மேம் ஓகே மேம் அப்போ நான் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்றேன் மேம் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க மேம்